நான் வந்து வெக்கேஷனுக்கு டூர் போகலான்னு நினச்சி ஒரு ட்ராவல்ஸ்சில் கே கேட்டேன்டி என்கிட்ட இருவதாயிரம் ரூபா தான் இருக்குது சரி ஒரு ட்ராவல்ஸில் கேட்டேன் கொடைக்கானல் போனால் எவ்வளோ தூரம் ஆகுனுன்னே அவங்க ரெண்டு நாளைக்கு வந்து இரு இருபது இருவத்தஞ்சாயிரம் ரூபா ஆகும்னு அப்படின்னு சொன்னாங்க இந்த டெம்ப்போ நான் வந்து அவ்வளோ காசு ஆகுமா அப்படின்ட்டு யோசித்தேன் அப்புறம் அது அதனால் தான் ஓ சரி உன்னை பாக் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ட்ரெயினில் எவ்வளோ வரும்னு பாரேன் இரு செத்த பார்க்கறேன் லைனிலே இருக்கேன்டி செத்த பார்ரி அப்புறம் வந்து ஆறு ஏழ் ரூபா இருந்தால் போதுமா போய்விட்டு வர்ற அப்போ நீனும் அவங்க எல்லாம் வாங்க நானும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க என் பிள்ள எல்லாம் வர்றோம் போய்விட்டு வரலான்டி போய் வ அதுங்களுக்கும் இந்த மாரிருக்கும் நாங்களும் வருவோம் நானும் உன்னோடு இருந்த மாரிருக்கும் நம்ம வந்து சேர்ந்தே போனதில்லல்லை டூரு போகலாம்ல நீ டிக்கெட் ஃபுக் பண் புக் பண்ணு நான் வந்து உங்களோடு ஜாயின் பண்ணிக்கிறோம் அங்கே சரி